திருவாரூர் மாவட்டத்தில் முக்கியத்தொழிலுன்னு பார்த்திங்கன்னா விவசாயம்தான் அப்பைலேருந்தே விவசாயம்தான் இது டெல்டா மாவட்டமுன்னு சொல்வாங்க திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இது மூணுத்தையும் பக்கம் பக்கம் இருக்கிறனால டெல்டா மாவட்டமுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் இங்கே விவசாயம் அதிகமாக செய்யப்படுது எங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே விவசாயம் தான் அதிகம் அதில்தான் பொருளாதாரம் அதில் விவசாயத்தில் தான் பார்க்கலாம் இங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறது நெல் பருத்திதான் அதிகமாக பண்ணுவாங்க ஏன்னால் இந்த மண்ணுக்கு இந்த தண்ணிக்கு அதுதான் அதிகமாக விளையும் இங்கே சுற்றுத்தால சுற்றுலாத்தலமுனு திருவாரூரில் பார்த்திங்கன்னா த தியாகராஜர் பெரியக்கோயில் இருக்குது திருவாரூரில் ஃபேமஸான கோயில் தேர் அப்புறம் மனுநீதி சோழன் மணிமண்டபம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக தான் இங்கே இருக்குது அப்புறம் இங்கே என்ன ஸ்பெஷல்ன்னால் இங்கே திருவாரூரில் வந்து அதிகம் இப்போ நெசவு பண்ணுறாங்க நெசவு பட்டு புடவ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் ஃபேமஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை திருவாரூர்லேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெசவு அம்மையப்பன்ங்கிற ஒரு பக்கத்தில் நெசவு ஃபுல்லாகவே நெசவு தான் பட்டெலாம் அங்கே கையாலேயே நெய்கிறாங்க சுகாதார நிறுவனம் ஜிஹச் எல்லாமுமே இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் மருத்துவ இதை பொறுத்தவரையும் மருத்துவத்துறையை பொறுத்தவரையும் இங்கே திருவாரூரில் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க எல்லாமே எல்லாத்துக்குமே சீக்கிரம் குணமாகிற அளவுக்கு டாக்டர்யெலாம் இருக்காங்க அந்தளவுக்கு டேப்லட்ஸ்ஸு எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சி இங்கே திருவாரூரில் இருக்குது இப்போதைக்கி